ஹலோ நலபாகம் ரெஸ்டாரண்ட்டா ஹலோ நலபாகம் ரெஸ்டாரண்ட்டா மேடம் உங்கள் கடையில் வந்து தோசை வெரைட்டி நல்லாருக்குனு சொன்னாங்க அதான் இன்னிக்கு நைட்டு வந்து கெஸ்ட்டு வருவாங்க ஒரு பத்து பேர் டின்னருக்கு அதனால் எனக்கு ஒரு ரவா தோசை சரி லிஸ்ட்டு சொல்லுறீங்களா வெஜ்ல தான் மேடம் வேணும் அப்படிங்களா எனக்கு எல்லாத்துலையும் ஒரு பத்து பத்து தோசை வெரைட்டி வச்சு தர முடியுங்களா பார்சல் கிடைக்குமா எனக்கு ஈவ்னிங் ஒரு செவன் ஓ க்ளாக் வேணும் மேடம் ஆ ஆமாம் மேடம் ஆ சரிங்க மேடம் நான் அட்ரஸ் வந்து இந்த இந்த நம்பர்க்கு செண்ட் பண்ணிட்டுங்களா நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க மேடம் நான் அமௌண்ட் அனுப்பிவிட்டுறேன் ஆ கண்டிப்பாக மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கால் பண்ணி சொல்லுறேன் மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் உங்கள் ஹோட்டலை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டுருக்கேன் நல்லாருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆ நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்லுறேன் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்